கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக பரதநாட்டியத்தை தான் விரும்புவாங்க அதையும் தாண்டி எதாவது ஃபங்ஷன் எதாவது திருவிழா அந்த மாதிரி ஃபங்ஷனெலாம் நிறையா வரும்போது இந்த மாதிரி குத்து டேன்ஸு இல்லையா மெலோடி சாங் அந்த மாதிரி சாங்க்குகெல்லாம் பாட்டு போட்டு டேன்ஸ் ஆடணும் அப்படின்னு கிராமத்திலேயெல்லாம் நினைப்பாங்க எங்கள் ஊரில் திருவிழா இல்லை இந்த பொங்கல் ஃபங்ஷன் மற்றபடி வேறு எதாவது ஃபங்ஷனெலாம் வரும் போது இந்த குத்து டேன்ஸு கரகம் அந்த மாதிரியெல்லாம் டேன்ஸ் ஆடுவாங்க நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் அது மாதிரி ஆடி நான் பார்த்துருக்குறதுனால சொல்கிறேன் மற்றபடி கிராமப்புறங்களில் டேன்ஸு நடனம் அப்படின்னு பார்க்கும்போது பரதநாட்டியத்தைதான் பெருசாக விரும்புவாங்க அது பற்றியும் எனக்கு தெரியும் அதனால்தான் நான் சொல்கிறேன் பரதநாட்டியங்கிறது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அது இது எப்படி சொல்வது கலையான நடனம் என்பதால் அதை வந்து எல்லாேரும் கிராமங்களிலே விரும்புகிறாங்க அதனாலதான் நான் சொல்கிறேன்